ஹலோ பாலா அண்ணணுங்களா ஆமாண்ணே எங்களுக்கு கார் ஒன்று புக் பண்ணணும்னே ஆமாண்ணே டூர் போகிறோம் நாங்கள் குடும்பத்தோடு குற்றாலம் போகிறோம் ஆமாண்ணே ஒரு கிலோமீட்டற்கு எவ்வளோண்ணே சார்ஜ் போடுவீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்த்து கம்மியா போட்டு கொடுங்க ஆமாண்ணே ரெண்டு நாளில் அண்ணேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக சொன்னீங்கனால் எங்களுக்கு கொஞ்சம் சவுரியமா இருக்கும் ஆமாண்ணே பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எவ்வளோ கிலோமீட்டருக்குனு அப்புறம் வந்து ஜிபே பண்ண முடியுமா உங்களுக்கு ஜிபே பண்ணலாமா இல்லை அப்போ பையில் நேரில் தான் பைசா கொடுக்கணுமா என்னெனு அந்த டீட்டைல் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் ஆமாண்ணே இதுதான் அண்ணே வாஷப் நம்பரு எங்களுக்கு என்னெனு கேட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு வேணும்ணே வண்டி சரிணே தேங்க்யூண்ணே